இப்போதைக்கு கறவைப் பால் வாங்கிறது மக்களிடையே வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னால் அதில் தான் வந்து பசும்பாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கறவைப் பாலில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதிகம் நாங்களும் கறவைப் பால் தான் வாங்கிக்கிட்டிருக்கோம் டவுன்லெல்லாம் ஆவின் பால் யூஸ் பண்ணுறது என்ன கருத்து சொல்கிறது அது எனக்கு தெரிஞ்சு எனர்ஜிட்டிக் கிடையாது அது வந்து ரொம்ப கெடுதல் பாக்கெட் பால் வாங்கிறது என்ன கேட்டால் அது கெடுதலுன்னு தான் சொல்லுவேன் கறவைப் பால் வாங்கி குடிக்கிறது ரொம்ப நல்லது இயற்கையாக கிடைக்கிறது